ஹலோ சொல்லுங்ள் ஹலோ ஆமாம் ஆட்டோ ட்ரைவர் தான் நீங்கள் யார் பேசுகிறது சரிம்மா சொல்லுங்கள் சரி ஹலோ ஆ அம்மா உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதும்மா ஆ சொல்லுங்கம்மா சரி சரிம்மா சரிதாம்மா ஆனால் ஆட்டோ என்ன பெட்ரோலில் தானேம்மா டீசலில் தான்ம்மா ஓடிக்கிட்டு இருக்குது பெட்ரோலில் தானே ஓடுது தண்ணியிலயாம்மா ஓடுது என்ன ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வரும்மா எத்தனை பேரும்மா சரிம்மா சரிம்மா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வரும்மா நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துடுறீங்களா இல்லை எப்படி வீட்டுக்கு வந்துவிடணுமா உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் அட்ரஸ் சொல்லுங்கம்மா எந்த சைடு எப்போது எப்டி வரணுன்னு

அம்மா நீங்கள் வந்து அப்படில்லாம் எங்களால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது தேடிக்கிட்டு இருக்க முடியாதும்மா நான் வந்துவிட்டு ஃபோன் பண்ணுறேம்மா ரோட்டுக்கிட்டே நீங்கள் வந்துவிடுங்கம்மா ரெடியாக இருங்கம்மா சரிம்மா சரிம்மா என்ன ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேம்மா நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்கம்மா சரிம்மா சரிம்மா வைக்கிறேம்மா